ஹலோ சார் ஆ சரி நான் புதுசாக வீடு கட்டுறேன் அதுக்காக எனக்கு வீட்டுக்குத் தேவையான பொருளுங்க எல்லாம் வேணும் பீரோ இல்லை பழைய மாடலில் தான் வேணும் நம்ப பாரம்பர பழக்கமாக பீரோ கட்டிலு டைனிங் ஹால் டேபுளு ஆ அப்புறம் இந்த டேபிள்ங்க ச்சேருங்க பெஞ்சி அது போல் ட்ராவங்க அது போல் பொருள் எல்லாம் எனக்கு வேணும் ஒரு மூணு நாள்லயே மூணு நாள்லயே அனுப்பி வைங்க நான் வீட்டுக்கு பால் காய்ச்சணும் இப்போ பால் காய்ச்சினா பால் காய்ச்ச வாரவங்க வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வீட்ல இருந்தால் பார்க்கறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா அழகாகவும் இருக்கும் அதால உடையாத இதை இப்போ நான் கேட்ட பொருளுங்க எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியுமா

சரி அது ம்

ஆ ஆ நீங்கள் இப்போ பைசா பற்றி கவலைப்படாதீங்க நான் கேட்ட பொருள் எல்லாம் நல்லா அழகாக இருக்கணும் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கே நீங்கள் கேட்கற பொருளை நான் கொடுத்துருவேன்

ஆ ஆ சரி சார் ரொம்ப நன்றிங்க